என்னுடைய திறமை வந்து சமைக்கிறத்தான் எங்கள் அம்மாகிட்டே எப்படி செய்கிறதுனு கேட்டு எங்கள் அம்மாகிட்டே கத்துகினேன் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க வெந்தய குழம்பு எப்படிமா செய்யுறதுனு கேட்டேன் நல்லாயிருந்துச்சி ஒரு வாட்டி அம்மா வெளியில் போய்ட்டாங்க எப்படிமா செய்யுறதுனு கேட்டேன் அதுக்கு அம்மா நான் செஞ்சேன் பாரும்மா அந்தமாதிரி புளியை ஊற வச்சுக்கோ பூண்டை உரிச்சுக்கோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோ நல்லா களைய அலசி வச்சுக்க தக்காளியெல்லாம் புளியை ஊற வச்சுடு புளியை உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கரைச்சிக்கமா நல்லான்னு சொன்னாங்க அம்மா அதேமாதிரி கரைச்சிக்கின கரைச்சிகிட்டு நீ பூண்டு வெங்காயத்தை பூண்டை நசிக்கிக்கமான்னாங்க அதேமாதிரி பூண்டை நசிக்கிக்கிட்டேன் கொஞ்சமாக கருவேப்பில்லையை எடுத்து வச்சுக்கமா வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊத்துமான்னு சொன்னாங்க அம்மா அடுப்பை பற்ற வச்சு நானும் அதேமாதிரி எண்ணெயை ஊற்றின ஊத்தி கடுகு போடுமா ஃபஸ்ட்டு எண்ணை காய்ஞ்ச உடனேன்னாங்க அம்மா கடுகு போட்டேன் கடுகு போட்ட உடனே கடல பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் போடுமான்னாங்க அதையும் போட்ட பொரிஞ்ச உடனே கடல பருப்பு சிகப்பாகும்மா கொஞ்சம் லைட்டா வெந்தயமும் போட்டுக்கம்மா அதிலன்னு சொன்னாங்க அம்மா கொஞ்சமாக போட்டுக்கோ கசக்குமான்னாங்க போட்டுட்டேன் அம்மா சொன்னமாதிரி கொஞ்சமாக போட்டு இதெல்லாம் ஒரு மாதிரி கலராக வரும்மா அப்போது வெங்காயத்தை எடுத்து பூண்டை எடுத்து போடும்மா நல்லா வதக்குமான்னு சொன்னாங்க அம்மா நல்லா பூண்டு எடுத்து போட்டேன் அப்பறம் ஒரு மாதிரி எல்லோ கலர் மாதிரி வரும்மா அந்த பூண்டு சிம்மில் வச்சு செய்யுமா அடிப்பிடிக்காதுன்னாங்க அதனால் அம்மா சொன்ன மாதிரியே அம்மா சொன்ன மாதிரியே நானும் சிம்மில் வச்சு செஞ்சேன் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டேன் அம்மா சொன்னாங்க தக்காளி பழம் நாலு எடுத்து நல்லா அலசி நல்லா கழுவிட்டு போடும்மா அரிஞ்சி நல்லா அங்கே வதங்குனதும் இதை போடும்மா தக்காளியை போட்டு நல்லா வதக்குமான்னு சொன்னாங்க அம்மா நல்லா வதக்குனேன் தக்காளியே தெரியக்கூடாதும்மா நல்லா வதக்கிட்டு நீ இந்த கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியில் மிளகாத்தூளு கொஞ்சம் ஒரு ஸ்பூனு சாம்பார் மிளகாத்தூளு மஞ்சத்தூல் இதெல்லாம் சேத்துக்கிட்டுருக்கில இதை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வைம்மா அப்படினு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க கொதிக்க வச்சேன் கொதிக்க வச்சு கொஞ்சம் தண்ணிர் திட்டமாக ஊற்றி உப்பு திட்டமாக போடும்மா பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கமா அப்படினு சொல்லிவிட்டு சொன்னாங்க அம்மா நானும் அப்படித்தான் செஞ்சுட்டு கொஞ்சமாக கொதி வந்ததும் கலக்கி வாயில் ஊற்றி நக்கி பாரும்மா டேஸ்ட்டு எப்படிருக்குது சூடாக ஊற்றிக்க போகிற நாக்கு சுட்டுக்கும் ஊதி ஊதி ரவ்வோண்டு கையில் ஊற்றி சாப்பிட்டு பாரும்மா எப்படிருக்குதுனு சொன்னாங்க அம்மா நான் அப்போது கையில் ஊற்றி நக்கி பாத்தேன் ஓ இதில் ஏதோ கம்மியாக இருக்குதே அப்படின்னபோது உப்புதான் ரொம்ப கம்மியாக இருக்குது தெரியுதேனு சொல்லிவிட்டு உப்பு கொஞ்சமாக போட்டேன் அப்றம் உப்பு போட்டவொடனே டேஸ்ட்டு வரலயே என்னவா இருக்கும்னு சொல்லிவிட்டு திருப்பி இன்னும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள போட்டேன் போட்ட உடனே ஓ மிளகாத்தூளு கூட கம்மியாயிருக்குமோன்னு போட்டுவிட்டு நல்லா கொதிக்கவிட்டு கெட்டியாக வரவரைக்கும் கொஞ்சம் சுண்டவிடுமான்னாங்க சுண்டவிட்டோனே கெட்டியாச்சு நல்லா சுண்டவிட்டோனே இறக்குன இறக்கி வச்சுட்டு அம்மா சொன்னாங்க வெந்தயத்த நல்லா எண்ணெயில் போட்டு பொன் வறுவலாக வறுத்துக்கமா படபடன்னு வெடிக்கும் சுட்டுக்கும் பார்த்து பத்திரமா வெடிச்சிக்காத அளவுக்கு பார்த்து பத்திரமா செய்யுமான்னாங்க அப்போ அந்த வெந்தயத்த தீஞ்சுடுமா சிம்மில் வச்சு உஷாரா செய்யுமான்னாங்க அம்மா நானும் அதேமாதிரி செஞ்சேன் வறுத்து எடுத்துகிட்டு பொடி பண்ணி அந்த குழம்புல போட்டவொடனே கமகமன்னு வாசனை அவ்வளோ சூப்பராக நல்லாயிருந்துச்சி அம்மா வந்து சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு குழம்புன்னு அப்பாவும் அப்படியே தான் சொன்னாங்க வீட்டில் ரொம்ப நல்லா இருக்குதுனு எல்லாத்தையும் அப்பறம் இதேமாதிரி செய்ய கற்றுக்கின அதேமாதிரி ஒரு நாள் சாம்பார் வைக்கிறது எப்படிமா அதையும் கேட்டேன் அம்மா நான் இன்னைக்கி வெந்தய குழம்பு செஞ்சிட்டேன் நாளைக்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுனு கேட்டேன் அதுக்கு அம்மா கொஞ்சமாக குக்கரில் பருப்பை போட்டுக்கிட்டு தக்காளி மஞ்சத்தூள் எண்ணெய் ஒரு ஸ்பூனு இதெல்லாம் ஊற்றி வேக வைமா குக்கர் போட்டு மூடி நீ வச்சிடுமான்னாங்க சரினு சொல்லிவிட்டு அம்மா சொன்ன மாதிரி அதே மாதிரி வச்சேன் அம்மா எத்தினி விசிலு விட்றதுனு தெரியலயே அம்மான்னு கேட்டேன் மூணு விடு மூணு விசிலு விடுமான்னு போதும் பருப்பு வெந்துடுன்னாங்க அம்மா சொன்னமாதிரி மூணே விசிலு விட்டன் பருப்பு வெந்துடிச்சு இறக்கி வச்சுட்டு அம்மா சொன்னாங்க சாம்பார் பொடி உப்பு இதில் போட்டு மத்து போட்டு கடைஞ்சிக்கமான்னாங்க அதில் அதேமாதிரி அம்மா சொன்ன மாதிரி உப்பு மஞ்சத்தூளுலாம் போட்டு பருப்புலேயே கடைஞ்சிக்கிட்டன் கடைஞ்சிக்கினு அதுக்கப்பறம் முருங்கைக்காவையும் வெங்காயத்தையும் அரிஞ்சு வாணலில் இது உப்பு தட்டில் வச்சுக்கிட்டு அம்மா எண்ணெயை ஊற்றி கடுகு போடுன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு கடுகு போட்ட உடனே கறிவேப்பில்ல போடு நீ வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிற வெங்காயத்தை வதக்கி போடும்மா வதக்கிவிட்டு நல்லா வதக்குமான்னு சொன்னாங்க அம்மா நல்லா வதக்குனேன்னா வதக்கிவிட்டு முருங்கைக்கா அலசி வச்சிருக்குறீல அதை கொஞ்சம் போடுமா அதுலேயே வதக்குமான்னாங்க சரின்னு வதக்கி விட்டு அதுலேயே வதக்கினேன் வதக்கிவிட்டு இந்த பருப்பு தண்ணிலே யே எடுத்து ஊத்திக்கம்மா இதை ஊற்றுன ஊற்றிட்டு உப்பெல்லாம் பாரும்மா திட்டமாக கலக்கிவிட்டு ஒரே ஒரு கொதி வந்ததும் பொங்க விடாதே சாம்பார் பொங்க விட்டா டேஸ்ட்டு போய்டும் கீழே பொங்க விடாத பார்த்துக்கோ அப்படின்னாங்க பொங்க விடாத பார்த்துகின பார்த்துட்டு கொதிக்கும் போது கொஞ்சமாக சிம்மில் வச்சு சின்னது பண்ணிவிட்டு நொரைச்சிகிட்டு பொங்கி வரும் விடாத கீழே ரொம்ப சின்னது பண்ணு ஊதி ஊதி விடுன்னாங்க அம்மா அதேமாதிரி ஊதி ஊதி விட்டு பொங்க விடாத கீழே பார்த்துகின பார்த்துகுனு கொஞ்சமாக வாயில் விட்டு பாத்தேன் உப்புதான் கொஞ்சோண்டு கம்மியாருக்குதுடா அப்போது வாசனை குமுகுமுன்னு வெளியே வரைக்கும் வருதுமா முருங்கைக்கா சாம்பார் ஓஹோ அப்போதான் தெரியுது இதுகூட நல்லாயிருக்குனு அப்போ அம்மா வந்து வெளியில் போய்ட்டு அம்மா அப்பா வந்தாங்க சாப்பிட்டாங்க அம்மா சூப்பராக இருக்குதும்மா அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா ஆகிடுச்சி எனக்கு அதேமாதிரி ஒரு நாள் சிக்கன் எப்படிமா செய்கிறது நீங்கள் வெளியில் போய்ட்டிங்கன்னா கற்றுக்கணும் நீங்கள் சொல்லுமான்னு கேட்டேன் அப்போ எனக்கு சிக்கன்லாம் செய்ய தெரியாது அதனால் நம்மளும் கற்றுக்கணும் இன்னைக்கி அம்மா சாம்பார் செஞ்சேன் அன்னைக்கி வெந்தய குழம்பு செஞ்சுட்டோம் எப்படினா சிக்கன் செய்ய கற்றுக்கணும் சொல்லிவிட்டு அம்மாக்கிட்டே கேட்டேன் அம்மா சிக்கனுக்கு சொன்னாங்க சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க பார்த்து எடுத்து நீ சிக்கன் குழம்பு எப்படி செய்யணுனாக்கா சிக்கனை நல்லா கழுவிக்கம்மா நல்லா கழுவிக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சின்னச்சின்ன பீசாக கட் பண்ணிக்கிட்டு கழுவிக்கம்மா சொல்லிட்டு சொன்னாங்க அதேமாதிரி அம்மா சொன்னமாதிரி கழுவி தண்ணிர் ஒட்ட வடிகட்டி எடுத்து வச்சுக்கின எடுத்து வச்சுக்கினு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரித்துக்கிட்டு அரிஞ்சி பூண்டை நசிக்கிக்கிட்டு உக்காந்துட்டு எழுந்து எண்ணெய் கொஞ்சோண்டு கடுகில் வாணல் வச்சு பற்ற வச்சு வாணலி வைம்மா வச்சு ரவ்வோண்டு எண்ணெய் ஊற்றுமா எண்ணெயை நிறைய ஊற்றுதமா கொஞ்சமாக ஊற்றுமா சிக்கனு குழம்புக்கெல்லாம் எண்ணெய் நிறைய வேண்டாம் அப்படினு சொல்லி சொன்னாங்க கொஞ்சமாக அம்மா சொன்னமாதிரி எண்ணெய் ஊற்றின எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போடக்கூடாதும்மா அதுக்குனாங்க பட்டை லவங்கம் ரெண்டு போடு ரெண்டு பட்டை ஒரு லவங்கம் பூ இது ரெண்டும் ரவரவ போடும்மா ஸ்மெல்லு அதிகமாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டுரெண்டு போடுமான்னாங்க அம்மா சொன்ன மாதிரியே ரெண்டுரெண்டு போட்டு கறிவேப்பில்லை போடும்மான்னாங்க அதில் கறிவேப்பில்லை போட்டு அரிஞ்சு வைச்ச வெங்காயம் பூண்டையும் தள்ளி நல்லா வதக்கும்மா நல்லா வதக்கிவிட்டு இந்த சிக்கனை அலசி வச்சுக்கிறல்லயா அந்த சிக்கனை தண்ணிர் இருக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு நீ அதை போட்டு இன்னும் ஒரு வாட்டி நல்லா வதக்கு சிக்கனை எடுத்து போட்டு நல்லா வதக்குமா அப்படின்னாங்க அம்மா அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் அப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுனு நீ ஃபஸ்ட்டு சிக்கனை போடாதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுன்னு சொல்லிவிட்டாங்க அதில் சிக்கனை நீ திரும்ப போட்டுட போறேன்னு சொல்லிவிட்டாங்க உடனே மாற்றி சொல்லிவிட்டதால டக்குனு நிறுத்திக்கிட்டு என்ன பண்ணேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்ட உடனே சிக்கனை எடுத்து போடும்மா அடிபிடிச்சிக்குமா இப்போது சிக்கன் போடும்மான்னாங்க அப்புறம் எடுத்து சிக்கனை போட்டேன் போட்டு நல்லா வதக்கும்மா மூடி வச்சிடுறமா சீக்கிரம் வேலை ஆகும் நல்லா வதங்கும்மா அப்படின்னாங்க அம்மா சொன்னமாதிரியே மூடி வச்சு நல்லா வதக்கின நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது தட்டை எடுத்துவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போடும்மான்னாங்க உப்பு கொஞ்சம் போடும்மா அப்போ தான் அதில் ஏறும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு அதில் ஏறும் அப்படின்னாங்க அம்மா கறி வதக்கும்போதே போட்டால்தான் உப்பு ஏறும் அப்படின்னாங்க சரினு கல் உப்பு கொஞ்சம் எடுத்து போட்டேன் நல்லா வதக்கு வதக்குனு வதக்குனேன் வதக்கிவிட்டு அப்புறம் என்னமா செய்கிறதுனு கேட்டேன் அம்மாகிட்டே அம்மா சொன்னாங்க ஒரு தக்காளி பழம் அரிஞ்சு போடு அதில் அப்படின்னாங்க ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டேன் ஒன்று ஒன்று நம்மளுக்கு எத்தனை ஸ்பூன் நீ மிளகாத்தூள் போடுறேன்னா ரெண்டு ஸ்பூன் போடும்மா மிளகாத்தூளு அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்க கொஞ்சோண்டு கரம் மசாலா போடு கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு வெறும் மிளகாத்தூளு கொஞ்சமாக போடணுமா கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூளு போடுமான்னு சொன்னாங்க அம்மா சொன்னமாதிரி போட்டேன் போட்டுவிட்டு தண்ணிர் ஊத்தாது வதக்குமா அடிபிடிச்சிக்கும் பார்த்து வதக்கிவிட்டு கொஞ்சமாக தண்ணிர் ஊற்றி நல்லா கொதிக்க வைம்மா அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க மூடி வைம்மான்னாங்க மூடி வச்சு கொதிக்க வச்சேன் பார்த்தா வாசனை கமகமகமனு வெளியே வரைக்கும் வந்துடுச்சி சிக்கன் வாசனை ஐயோ எல்லாரும் ஏதோ வாசனை என்ன வாசனை வருது வாசனை வருது குமுகுமுன்னாங்க அப்பா அப்புறம் பார்த்தாக்கா திறந்தா சுண்டி கெட்டியாகிடுச்சி கொஞ்சமா அப்போ உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வாயில் ஊற்றி நக்கி பார்த்தா செம்ம டேஸ்டாக இருந்துச்சு அவ்வளோ நல்லாயிருந்துச்சி எனக்கு ஒரே வாட்டியில் நான் ரொம்ப டேலண்ட்டு ஒரே வாட்டியில் கற்றுகின எல்லாத்தையும் இந்தமாதிரி செய்யிறது எப்படின்றதுலாம் எங்கள் அம்மா அப்படினு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க நான் இவ்வளவும் எங்கள் அம்மாகிட்டேத்தான் கற்றுகின நன்றி